நான் சிந்திக்கிற மாதிரி புத்தகத்தை படிச்சுருக்கேன் நிறைய சுஜாதாவோடய புத்தகங்களை தான் அதில் அவங்க உண்மையை கையாள்கிற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனித அறிவு பற்றின யோசனை எல்லாம் தரும் நான் இதுவரை புத்தக வாசிப்பு க்ளப்பில் இல்லை என் நண்பர்கள் அறிவுரை கூறும் புத்தகத்தை படிப்பேன்